ஹலோ மேம் சொல்லுங்கள் சரிங்க ஓகே மேம் சரிங் மேம் ஓகே மேம் ஓகே மேம் பண்ணிடுறேங்க நான் டைம் சொல்லுங்கள் மேம் நீங்கள் சொன்னீங்கன்னால் தெரியுங்க வேறே ஒரு வேலையும் இல்லிங்க மேம் நீங்க சொன்னீங்கன்னால் இந்த வேலைக்கு மட்டுந்தான் டைமிங் சொன்னீங்கன்னால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேங்க மேம் ஆ சொல்லுங்கள் சரிங் மேம் சரிங் மேம் சரிங்க ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் நான் பார்த்துட்டு விட்டுட்டு பேசிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கூப்புடுறேங் மேம்

நீங்கள் இப்போ வழி சொல்லுங்க மேம் நான் வேலை இருந்தாலும் முடித்துட்டு அந்த டைமிங் பார்த்து நான் அட்ஜெட் பண்ணிப் போயிக்கிறேங்க ஆ அர்ஜெண்ட்டு வேலை இல்லைங்க சரிங் மேம் ஓகே மேம் சரிங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகேங்க மேம் பண்ணிடுறேங்க ஓகே தேங்க்ஸ் ஓகே வைக்கிறேன் நீங்கள் வைங்க